ஹலோ கார் ட்ரைவருங்ளா அண்ணா இப்போ நீங்கள் வந்து சென்டாஃப் பண்ணுவீங்க அனுப்பிவிட்டு போனிங்ளே இங்கே வந்து விட்டுட்டு போனிங்களே ஆமாமாம் இப்போ தான் வந்து விட்டுட்டு போனிங்ளே அந்த பாப்பா பேசுகிறண்ணா ஆ காரில் மொபைல் விட்டுவிட்டோம் கொஞ்சம் அதை எடுத்து பார்க்குறிங்ளா பின்னாடி ஆ ரெண்டாவது சீட்டில் இருக்கும்ண்ணா பாருங்ண்ணா சரிங்ணா சரிங்ணா இருக்குதுங்களா சரிங்ணா மொபைல் விட்டுவிட்டோம் அதான் நீங்களே வந்து இப்போ திரும்ப கொடுக்குறீங்ளா இல்லை நாங்கள் வரட்டுங்களா நாங்களே வரனுங்களா சரிங்ணா எங்கே இருக்கீங்க ச அங்கே வந்திர்றோண்ணா எங்கே விழுப்புரம் டவுனில் இருக்கிங்ளா சரிங்ணா நாங்கள் அங்கயே வந்திர்றோண்ணா நாங்கள் இங்கே டோல்கேட்டில் பஸ் ஏறுனா ஒரு ஒன் அண்ட் ஹால்ஃப்ஹவர்ஸில் அங்கே நாங்கள் வந்துடுவோம் சரிங்ணா ஓகேங்ணா சரிங்ணா நீங்கள் வெய்ட் பண்ணுங்ணா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் சரிங்ணா தேங்க்யூண்ணா